இந்தியாவுல ரொம்ப அறியப்பட்ட கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பாரம்பரியம் முன்னாடி நிற்குதுங்க தமிழ் பாரம்பரியம் தான் வந்து இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்குது அந்தளவு கலாச்சாரத்தில் வந்து நம்ம வந்து முன்னோக்கி போயிகிட்ருக்குறோம் மற்ற மாநிலங்களிலேயும் ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரியான கலாச்சாரங்கள் பின்பற்றப்படுகிறாங்க இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம இப்போ நம்ம ஒரு பொங்கல் வைக்கிறோம் பொங்கல் வைக்கிறோனா நம்ம வந்து ஒரு சூரியனை வந்து வழிபட்றது சூரியனுக்கு நம்ம ஒரு மரியாதை செய்கிறது மாடுகளுக்கு விலங்குகளுக்கு ஒரு மரியாதை செய்கிறது அப்பறம் வந்து ஒவ்வொரு கோ கோயிலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான மரியாதை செலுத்துவது ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு நம்பிக்கை காரணமாக வெவ்வேறு இது நடைமுறையை பண்ணிக்கிட்டு வராங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் நடக்குறதுன்னா அங்கே வந்து புத்தாடைகள் உடுத்துறதும் இவங்க அவங்க வீட்டுக்கு போவது அவங்க இவங்க வீட்டில வரது சொந்தபந்தங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சமைக்கிறது ஒன்றா கோயிலுக்கு போவது இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் இருக்குது அதே மாரி தீபாவளி பண்டிகையின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டாசுகள் வெடிக்கிறது இனிப்பு வழங்கறது இந்த மாதிரியான இது வந்து ஒரு ஒருங்கிணைகப்பட்ட இந்தியாவில எல்லா மாநிலங்கள்லேயும் வெவ்வேறு பேர்ல இந்த கலாச்சாரத்தை பின்பற்றிட்டிருக்காங்க இதே வெளிநாட்டுல பார்த்தீங்கன்னா என்னத்தைங்க வெளிநாட்டிலலாம் ஒன்றும் பெருசாக கலாச்சாரம்ன்னு சொல்லுறதுக்கே ஒன்றும் கிடையாது அவங்கவுங்களுடைய வேகமான வாழ்க்கைய நோக்கி ஓடிகிட்டுருக்குறாங்க இன்றளவும் வந்து உலகத்து நா நாடுகளோடு ஒப்பிடும்பொழுது நம்ம கலாச்சாரம் வந்து சிறப்பாக இருக்குது கலாச்சாரத்தில் இந்தியா தான் முன்னோடியாக இருக்குதுங்க வெளிநாட்டிலலாம் வந்து ஒரு கல்யாணம் பண்ணாலோ ஒரு காது குத்தினாலோ ஒரு இதுனாலோ நம்ம நடத்துகிற மாரி ரொம்ப விமர்சையாலாம் அங்கே பண்ண மாட்டாங்க அங்கே ஒரு சும்மா ஏனோ தானோன்னுட்டு அப்படி ஒரு பேருக்கு தான் இது பண்ணுவாங்க அதுவும் அவங்க இந்தியாவில பண்ணுற மாரி எந்த நாட்டிலையுமே பண்ணுறது கிடையாதுங்க இந்தியா தான் வந்து கலாச்சாரத்தில் சிறந்து விளங்குது அது பார்த்தீங்கன்னா காளை அடக்குவது ஏர் தழுவதலு இது மாதிரி விளையாட்டு போட்டிகளும் அங்கே நம்ம கலாச்சாரத்தில் எண்ணற்றது இருக்குது கோயில் விசேஷன்னா மா விளக்கு எடுக்கிறது ப பூ மிதிக்கிறது அலகு குத்துவது மொட்டை அடிக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட மத நம்பிக்கையும் கலாச்சாரமும் பெருகி கிடக்குது நம்ம நாட்டில இன்னொன்று குறிப்பாக சொல்லப்போனால் கலாச்சாரத்துக்கு தான் பேர் பெற்றது இந்தியா தான் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நாடாக நம்ம இந்தியா இருக்குது வெளிநாட்டுகள்ல நம்ம ஒரு தாய் தந்தை அந்த ஒரு உறவுகளுக்கு கொடுக்குற அந்த ஒரு கலாச்சாரம் கூட அங்கே வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு நம்ம கலாச்சாரம் வந்து மேலோங்கி இருக்குது ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பும் பாசம் அரவணைப்பும் எல் எல்லா மதத்தினரும் ஒன்றா கூடி ஒற்றுமையாக வாழ்றது நம்ம நாட்டில தான் அதிகம் பார்க்க முடியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டுக்காரரை ஒப்பிடும்போது இந்தியா எல்லா விதமும் வித்தியாசமாக தான் இருக்குது